ஹலோ ஆமாம்ங்க சொல்லுங்கள் காய் நம்மகிட்ட எல்லா காயுமே இருக்குங்க மள்ளிகை கடை தான் எல்லா காயும் காய் யாவாரோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா காயுமே இருக்கு

ம் சரி ம் ஓகேமா நான் ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லா காய்களுமே இருக்குது தக்காளி வந்து இன்னையை வில வந்து கிலோ இருபத்தஞ்சுரூவா போயிகிட்டு இருக்கு வெங்காய வந்து சின்ன வெங்காய வந்து கிலோ நாற்பரூவா போய்கிட்டு இருக்கு பெரிய வெங்காய கிலோ முப்பதுரரூவான்னு போய்கிட்டு இருக்குமா உ உருளைகெழங்கு ஒரு கிலோ நாற்பதுரூவா கத்திரி கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பதுரூவா முருங்கக்காய் ஒரு கிலோ நாற்பதுரூவா முட்டைகோஸ் கிலோ நாற்பதுரூவா பச்சை மிளகா கால் கிலோ இருபதுரூவா இன்னும் வேறு என்னென்ன காய் எல்லாம் உங்களுக்கு வேணும் நீங்கள் மொத்தமாக வாங்கிறதுனால உங்களுக்கு நாங்கள் என்னைக்குமே மொத்த வியாபாரமாக போடும் போது கொஞ்ச டிஸ்கவுண்ட் பண்ணி கம்மி பண்ணி தான்மா தருவோம் சரி சரிங்கமா கண்டிப்பாகமா உங்களுக்கு லெஸ் பண்ணி தரோம் நாங்கள் சில்ரை யாவாரமாக பண்ணால் லெஸ் பண்ண முடியாது இது மொத்த யாவாரமாக பண்ணுறதுனால உங்கள்கிட்ட கண்டிப்பாக நாங்கள் லெஸ் பண்ணலாம் நீங்கள் ஏனா ஃபங்ஷன்காக வாங்கும் போது எல்லாம் கொஞ்ச அதிக தான் வாங்க போகறீங்க கிலோ கணக்கில் பத்து கிலோ அஞ்சு கிலோ இந்த மாதிரி தான் நீங்கள் வாங்க போகறீங்க அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஓகேமா அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு குறச்சி கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையில்ல நீங்கள் நேரில் வாங்கம்மா குறச்சி தரேன் ஆ இல்லை ஆ சரிங்கமா ஓகே நேரில் வாங்க வாங்கிக்கலாம் ஆ ஓகேமா